என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிவிட்டா ஆக்சுவலி டிவியை சொல்லலாம் எங்கள் வீட்டில் ஒரு பழைய ஃபோல்டபுள் டிவி இருந்துது ஸோ அதை மாற்றிட்டு இல்லை ரிஃப்பே சர்வீஸ் பண்ணலான்ட்டு எடுத்து போனேன் ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்பென்ஸு மாடல்ஸ்யெல்லாம் பார்க்கும் போது புதுசாக வாங்கலான்ட்டு ஃபீல் பண்ணி ஸோ அதோட டீடெயில்ஸ் கேட்டேன் ஸோ ஃபாட்டி ஃபைவ் இஞ்சஸ் ஒரு ஃபிஃப்டி த்ரீ சம்திங் சொன்னாங்க ஸோ என்னுடைய டிவி ஒன்றும் வேலியபுள் இல்லை பட் இதே ஒரு இஎம்ஐலும் இதை எடுத்துக்கலாம் ரொம்ப அட்வான்ஸாக நம்ப இன்னைக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப தேவைப்படுது ஸோ அதனால் அவங்க நல்ல வண்டியை இதை பற்றி டெமோ பண்ணாங்க ஸோ ரொம்போ பிடிச்சிருந்துது ஸோ அதை வாங்கிட்டு வந்து இப்போ வீட்டில் எல்லாரும் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆப்ஷன்னு இன்னைக்கு என் குழந்தைங்கயெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்காங்க இது ஹாப்பியாக இருக்காங்க ஸோ புதுசாக வாங்கிகிட்டு வந்தது ஒரு நல்ல திருப்திங்க